எங்களோட தோட்டத்தை பராமரிக்கும் போது நிறையா பிரச்சனைகள் ஏற்படுது என்னனு சொல்லி பார்த்திங்கன்னா நிறையா புழுக்கள் அந்த பூச்சிகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அந்த இலையெல்லாம் சாப்பிட்டு போகறதுனால செடி வந்து சீக்கிரம் வளர மாட்டிக்கிது இதனால் நிறையா கொசுக்கள் எல்லாம் அதிகம் வருது வரதுனால குலந்தைங்களுக்கு நிறையா டெங்கு அந்த மாதிரி கா பிரச்சனை வந்து ஏற்படுது இப்போ இந்த ச வெயில் காலம் அப்படிங்கிறனால கொசுக்கள் வந்து அதிகமாக வந்து ஏற்படுது இப்போ சாதா நாள் எல்லாம் கம்மியாகதான் இருக்கும் தோட்டம் வைக்கிறனால அந்த கொசுக்களோட அளவு வந்து அதிகமாக இருக்கு நிறையா நாம்ப போட்டாலுமே செடிகள் போட்டாலுமே வந்து பார்த்தினா அது ஃபுல்லாக இலைகள்லாம் வந்து எல்லாம் அரிச்சு சாப்பிடு போய்டுது இதனால் நம்ப என்னதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வளர்க்குறோம் அப்படினா நாம இயற்கையாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறத்துகாக தான் நம்ம வீட்டில் வந்து வளர்க்குறோம் இந்த பூச்சி தொல்லைகளுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் எதாவது மருந்து அடிக்கிறது அந்த மாதிரி பண்ணுறதுனால நாம்ம இயற்கையா நாம்ம சாப்பிட்ணும் நினச்சத எதாவது கெமிக்கல் கலந்து சாப்பிட்ற மாதிரி தான் நமக்கும் அந்த இது தான் வந்து ஏற்படுது அதனால் இந்த பூச்சிகள் வந்து ரொம்ப வந்து தொல்லை தான் பண்ணுது ஒரு செடி வளர்த்துனாலும் சரி அப்படியே வந்து அரிச்சிக்கிட்டே போய்டுது இல்லையா நிறையா அந்த கோழிகள் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுனா அது செடியை வந்து ஃபுல்லாக நோண்டி நோண்டி அந்த செடியே கீழ விழுங்குற அளவுக்கு வந்து இருக்கு இதனால் நிறையா பிரச்சனைகள் ஏற்படுது இந்த கொசு தொல்லையாக இருக்கட்டும் இல்லை பூச்சியாக இருக்கட்டும் இல்லை எதாவது அங்கே போய் பூச்சி இதெலாம் அதிகம் அண்டுறதாக இருக்கட்டும் இந்தமாதிரி தோ தோட்டம் இந்தமாதிரி வந்து பிரச்சனைகள் ஏற்படுது தோட்டம் வை வைக்கலாம் ஆனால் வச்சாலுமே வந்து பார்த்தினா இந்த பிரச்சனை ஏற்படுறதுனால அதிகம் வந்து தோட்டத்தை வந்து அது யாரும் விரும்புறது இல்லை ஆனால் பண்ணுறாங்க ஒரளவுக்கு ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனை இல்லைனா இன்னும் நிறையா பேர் வந்து பார்த்தினா நிறையா பண்ணுறதுக்காண வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு தோட்டத்தை பராமரிக்கிறது அப்படிங்கிறது பார்த்தினா ஒரு பெரிய ஒரு சவாலாகதான் இருக்கு நம்ப என்னதான் வந்து பராமரிச்சாலுமே கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் பூச்சி பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை கொசு தொல்லையாக இருக்கட்டும் கம்மியாக இருக்கிறதும் ஆனால் தோட்டம் வச்சால் இது வந்து அதிகமாக பிரச்சனைகள் வந்து ஏற்படுது